ஐந்து லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னுாற்றி எழுவத்தி ரெண்டு எண்பத்து ஐந்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து முன்னுாற்றி இருவத்து மூன்று ஒன்பது லட்சத்து எண்பத்து ஒம்பதாயிரத்து ஐந்நூற்றி எழுவத்தி ஐந்து ஏழு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து முன்னுாற்றி நாற்பத்தி ஐந்து